போன வீக் வந்து ஷாப்பிங் பண்ணோம் அமேசானில் வந்து ஒரு ஃபோன் வாங்கினோம் அது வில அதிகமாக இருந்தாலும் ப்ராடெக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்கு அதில் லாக்ஷுமே இருக்கும் அதில் சார்ஜு யூஎஸ்பி கேபிள் ஹெட் ஃபோன் ப்ளூடூத் ப்ளூட்ஸ் ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்தாங்க வில அதிகமாக இருந்தாலும் நம்ம பொருள் தரமாக இருக்கும் லாங்க் லைஃப் டூ இயர்ஸ் வாரண்ட்டி வாரண்ட்டி கார்டோட